ஐயா வணக்கம் ஐயா என் வீட்டுக்கு ஒரு புது எரிவாயு சிலிண்ட்ரு ஒன்று வேணுய்யா அதுக்கு உண்டான ஆவணங்கள் என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவேங்கய்யா அது எந்த முறையில் நான் பதிவு பண்ணணும் யாரை வந்து நான் சந்திக்கணும் உங்கள் அலுவலகம் எங்கே இருக்குது இதெல்லாம் எனக்குத் தெரியாதுங்கய்யா அதைப் பற்றின முறையான இதை வந்து என்க்கிட்ட சொன்னீங்கன்னாக்கால் நான் வந்து எப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்துவேங்கய்யா எனக்கு எத்தனை எரிவாயு உருளைய்யா கிடைக்கும் இது மாதம் மாதம் இது பண்ணுணுங்களா இல்லை வருடத்துக்கு ஒரு ஒரு முறை பதிவு பண்ணிணாலே போதுங்கங்களா எனக்கு வருடத்துக்கு எத்தனை உருளைங்கய்யா கிடைக்கும் இது இதோடய அலுவலகம் எங்கே இருக்குதுங்கய்யா ஒரே அலுவலகம்தானா அதுக்கு வேறு பிரிவுகள் எதுவும் இருக்குங்களா நான் இதை எப்படி வந்து யார்கிட்ட இது பண்ணுறதுன்ற முறையான இது எனக்குத் தெரியாதுங்க இதைப் பற்றி தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன் அலுவலகம் இருந்து அதன் மேலாளர் யாரையும் பார்க்கணுன்னால் நான் வந்து நான் பார்க்குறேங்கய்யா அதுக்கு உண்டான விவரங்கள் எனக்குத் தெரியணும் இதற்கு முன்னாடி நான் இது மாதிரி பதிவு பண்ணிணது இல்லைங்கய்யா புதியதாக தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கு வந்து முறையான இது தேவைங்கய்யா நன்றி ஐயா வணக்கம் ஐயா